ஹெலோ யார் பேசுகிறதுங்க ஆ ஆமாங்க நீங்கள் ஓ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆமா ஆம ஆமாங்க ஆமாங்க பர்ஸ்னல் டிரெய்னர் தாங்க அதான் ஜிம்முக்கு வர்லைங்க பார்த்தங்க ஓ சரி சரிங்க ஆமா ஆமாங்க நீங்கள் கேட்டுருந்திங்க நியாபகம் இருக்குது இருக்குது வெயிட் லாஸ்க்கு வர ஜாயின் பண்ணிருந்திங்க நானும் பார்த்தன் நீங்கள் வரல அதுக்கு அப்புறோம் கொஞ்சம் நாள்தான் வந்திங்க அதுக்கு அப்புறோம் வரல ம்ஹூம் கண்டிப்பாங்க நீங்கள் வந்து காலையில் நீங்கள் அன்றைக்கு ஒரு வாரம் வந்துருக்கிங்கல்ல ஜிம்முக்கு அப்போ நாங்கள் ஃபியூ பேசிக் வொர்க்கவுட் சொல்லி கொடுத்துருக்கோம் ஸ்டிச்சஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் நியாபகம் இருக்குதுங்கலா வாம்அப் வாம்டௌன்ஸ்ஸு பட்டர்ஃபிளை ஸ்டேச்சி நெக் ஸ்டேச்சி நெக் ரொட்டேஷன் இப்போ ஆமாங்க நீங்கள் டெய்லி மார்னிங் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதுங்கலோ நீங்கள் சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணலாம் மார்னிங் எய்தர் மார்னிங் ஈவனிங் நைட் எப்படினாலும் நீங்கள் பண்ணலாம் சரிங்கலா ஆனால் உங்களுக்கு வந்து சாப்பிட ஒரு ஒரு எம்ப்டி ஸ்டொமக் லைக் இப்போ சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் நீங்கள் எப்போ வேணுணா பண்ணலாம் புரிஞ்சுங்கலா அப்போ உங்க டைம்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாப்போடய டைம்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நைட் ஷிஃப்ட்னா உங்களால் மார்னிங் பண்ணமுடியாது மேபி ஈவனிங் டைம் கிடைக்கும் புரியதுங்கலா அப்போ அதுக்கு அக்கார்டிங் டு யூவர் டைம் நீங்க வந்து அதை அலோகேட் பண்ணி நீங்கள் பண்ணலாம் நாங்கள் சொல்லி கொடுத்த அந்த பேசிக் வொர்க்கவுட்ஸ்ஸ ஆனால் நீங்கள் அதை பிராப்பராக பண்ணனும் எப்படி பண்ணனும் அப்படினா நீங்கள் அதாவது ஹெட்டில் இருந்து டோக்கு வரணும் புரியிதுங்கலா எக்சசைஸ்லேயே பிராப்பராக பண்ணுறதான் வந்து இதில் இருக்குது நீங்கள் நினச்ச மாதிரி எதேதோ பண்ணீங்க அப்படினா அது உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய கொடுக்கும் ஸோ மெயினா நாங்கள் சொல்லிக்கொடுத்ததே வந்து ஹெட்டில் இருந்து டோவரைக்கும் வரமாதிரிதான் ஹெட்ரொட்டேஷனில் இருந்து ஆரம்மித்து அதுக்கு அப்புறோம் நீரொட்டேஷன் வரைக்கும் வருவோம் ஹிப்பு நடுவில் அந்த நீ அப்புறோம் ஹேண்டடு ரிஸ்ட்டு அந்தமாதிரி ஸோ பிராப்பராக அதை ஃபாலோ பண்ணிகோங்க மெயினா அட்லீஸ்ட் நீங்கள் வாரத்தில் எல்லா நாளும் பண்ண முடிலைலினாலும் ஒரு டூ டு த்ரீ டேஸ் வாரத்துக்கு எவ்ரிவீக் நீங்கள் பண்ணமுடியும் முடிஞ்சத பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறோம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எக்சசைஸ் பண்ணுறீங்ளோ முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போங்க சாப்பிட்ட உடனே தூங்கிறாதிங்க நிறைய சாப்பிட இன்டேக் எடுத்துக்காதீங்க ஃபுட்க்கு நான் கடைசியாக வரேன் எக்சசைஸ் படி பார்த்திங்கனா நீங்கள் வாக்கிங் வந்து நிறையா ஐமீன் முடிஞ்ச அளவுக்கு வாக் பண்ணுங்க அதுக்கு அப்புறோம் ரன் பண்ணுங்க ஷட்டில் ரன்ஸ் எல்லாம் பண்ணுங்க இதுவந்து நீங்கள் பேசிக்காக எக்சசைஸ் ரிலேட்டடாக பண்ணுறது ஃபுட் ரிலேட்டடானா ஹேப்பிட்ஸ் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ஒயிட் சுகர் ஒயிட் அதாவது ஒயிட் ரிலேட்டடானது எல்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் குறச்சுட்டு அதர் நியூட்ரிஷன்ஸ் லைக்கு புரோட்டின்ஸ்ஸு விட்டமின்ஸ்ஸு அந்த நெறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபுள்ஸ்ஸு சிறுதானியங்கள் எல்லாம் நிறைய எடுத்துகோங்க நட்ஸ் ரிலேட்டட்ஸ்ஸா எடுத்துகோங்க சரிங்ளா இப்போ ரெண்டும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிணா தான் உங்களால் வெயிட் ரிடியூஸ் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் ஓவராக நீங்கள் டையட் இருந்து ரிடியூஸ் பண்ணாலும் அது ஹெல்த்தியான ரிடெக்சனாக இருக்காது சரிங்ளா நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அதே சமயம் டைம் கிடைக்கறப்ப எக்சசைஸ் பண்ணுங்க அப்புறோம் ஜிம்முக்கும் அப்போப்போ வாங்க சரிங்ளா ஓகேங்க வேறே என்ன டவுட்னாலும் கேளுங்க ஃபோன் பண்ணி ஆ தேங்க்ஸ்ங்க ம்